கைவினை பொருட்களுங்க இந்த மாதிரி வந்துங்க நாங்களே வந்து களி மண்ணில் இந்த மாதிரி திருவிழாவப்போ மாட்டு சிலை செஞ்சு கொண்டு போய் வைப்பாங்க இந்த மாதிரி நாய் பொம்மைகள் உ செய்வோம் அதுக்கு நல்லா பெயிண்டிங் பண்ணி நல்லா கொண்டு போய் வைப்பாங்க ஆடு மாடு இந்த மாதிரி கோழி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொண்டு போய் நாங்கள் வைப்பாங்க இந்த புடவைகளில் வந்துங்க இந்த தறி போட்டு நேரில் வந்துங்க பட்டு புடவை கை தறியில பட்டுப்புடவை நெய்வங்க இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிசின் போட்டு நாங்கள் ஒரு செய்வோங்க அது எல்லாத்துக்குமே ஒரு சீசனப்போ கேட்குற என்னென்ன டிசினு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் தறிகள் நெஞ்சு கொடுப்பங்க இந்த மாதிரி எல்லாமே செய்வோம் பண்டிகைப்போ எல்லாமே செஞ்சு கொடுப்பங்க